ஹலோ ஹலோ ஹலோ மேம் நாங்கள் திருப்பூர்லிருந்து பேசுகிறோம் மேம் இங்கே முதுமலையை சுற்றி பார்க்கணும் மேம் நாங்கள் பத்து பேர் சேர்ந்து வரோம் நாங்கள் தங்குறக்கு சாப்பிட்றதுக்கு சுற்றி பார்க்கறக்குலாம் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் எத்தனை நாள் ஆகும் ம் சரிங்க மேம் சரிங்க மேம் நாங்கள் பத்து பேர் வரோங்க மேம் நாங்கள் இன்னும் ரெண்டு நாளில் வரோங்க மேம் சரிங்க மேம் எத்தனை நாள் ரெண்டு நாள் ஆகுங்களா சுற்றி பார்க்கறக்கு ம் நாங்கள் பத்து பேர் வர்றதுனால எங்களுக்கு தங்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும்களா வசதியான இடமா பார்த்து சொல்லுங்க நிறையா பெண்களெலாம் நிறையா பேர் வர்றதுனால சுற்றி பா இடம் தங்குறதுக்கு எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்

அமௌண்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க மேம்

சரிங்க மேம் ஓகேங்க மேம் நாங்கள் மு ஸ்டார்ட்டிங் அமௌண்டு கொடுக்கணுங்களா இல்லை சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக கொடுத்தா போதுங்களா சரிங்க மேம் சரிங்க மேம் சரி ஓகேங்க மேம் ம்